பயங்கரமான கொடூரமான மக்கள் அவதி இந்த மாரி வார்தையில அதிகமாக அந்த மழை புயல் நேரங்களில்லாம் நான் செய்திகளில் கேட்டுருக்கேன் பயங்கரமான காற்று உடன்கூடிய வ கனமழை பெய்ததால் மக்கள் அவதி அலுவலகங்களிலிருந்து மக்கள் வீடு திரும்ப அவதிப்பட்டனர் இந்த மாரியான வார்த்தைகள் இந்த மழை நேரங்கள்ல தான் அதிகப்படியாக இருக்கும் இந்தக் கொடூரமான அப்படின்ற வார்த்தைகள்லாம் பார்த்திங்கனா யாராவது ஒருத்தரை திருடனை பிடிச்சாங்கனா அந்த கொடூரமான முறையில் அடித்தா அடித்தனர் மக்கள் அடித்தனர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் இந்த மாரி வார்த்தைகளும் வந்து இந்த க்ரைம் நியூஸில் வந்து நம்ம பார்த்திருக்கேன் ஸோ கொடூரமான பயங்கரமான இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து இப்போல்லாம் செய்திகளில் அதிகமாக வருது செய்திகளை பார்த்தாலே கேட்டாலோ இந்த மாரி வார்த்தைகளால் ரொம்ப ஒரு மாரி டிப்ரெஷனாகதான் ஆகுது ஏற்கனவே நம்மளுக்கு இருக்குற ஸ்ட்ரெஸ்லாம் பத்தாதுன்னு இந்த மாரி வார்த்தைகள் கேட்கக்கேக்க ரொம்ப கண்டிப்பாக வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் ஆகுது டிப்ரெஷன் ஆகுது அதனால் இப்போ உள்ள காலகட்டங்கள் மாறி ஒரு அமைதியான சூழ்நிலை ஏற்பட்டால் செய்திகளில் இந்த மாரி வார்த்தைகள் குறையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாரி நிலமை எப்போ வருதோ அப்ப தான் நிம்மதியாகவும் அமைதியாகவும் உட்காந்து செய்திகளை கேட்க முடியும் செய்திகள் அப்படின்றதே பார்த்திங்கனா காலையில தூங்கி எழுந்தவுடனே அழகாக கையில் ஒரு கப் காஃபியோட ரிலாக்ஸாக கேட்க வேண்டிய விஷயம் அந்த ரிலாக்ஸ்ஷேன்னே வந்து இது மாரி அமைய பயங்கரம் கொடூரம் மக்கள் அவதி இப்படிலாம் கேட்கும்போது காலையில் இவ்வளோ டயர்டு து ஸோ நம்மளுடைய சூழ்நிலைகள் மாறி நம்மளுக்கு ஒரு அமைதியான வாழ்க்க திரும்புச்சின்னா கண்டிப்பாக வந்து இந்த வார்த்தைகள் மாறி செய்திகளும் நல்ல செய்திகளாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் கன்ஃபார்ம் மாறணும் ஏன்னா இப்படியே வந்து அமைதி இல்லாமயே போயிட்டு இருக்கக்கூடாது அமைதிப்பூங்கா தமிழ்நாடு அமைதிப்பூங்கா அப்பிடிலாம் பேர் வாங்கின மாநிலம் நம்ப இருந்தாலும் இப்போ நம்ம மாநிலத்துலையுமே வந்து இந்த மாரி க்ரைம் நியூஸஸ் நிறைய நடக்குது மக்களும் நிறைய விஷயங்களால் அவதிப்படுறாங்க மழை பேஞ்சால் அவஸ்தைப்பட்றாங்க வெயில் காஞ்சால் அவஸ்தைப்பட்றாங்க ஸோ இதெல்லாம் கேட்கக்கேக்க வந்து இந்த சூழ்நிலை மாற்றங்கள் இதெல்லாமே வந்து ஒரு மனசுக்கு அமைதி இல்லாமல் ஆக்குறதோட இந்த செய்திகளை கேட்கக்கேக்க இந்த வார்த்தைகளை இன்னும் கேட்கக்கேக்க ரொம்ப மனசு கஷ்டமாகதான் இருக்கு இதெல்லாம் மாறணும் மாறும் அப்படின்னு நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை